எனக்கு கணிதத்து மேலே இரு இருந்த விருப்பத்தின் மூலிமா நான் கணித ஆசிரியராக ஆகணும் அப்படின்னு நினைச்சேன் ஏன்னால் என்னுடைய கணித ஆசிரியரிலேருந்து நான் பெற்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் அவரை பார்த்து அவர் அவர் மாதிரி ஆகணும் அவர் அந்த இடத்துல நிற்கம்பொழுது அவர் எப்படி அத்தனை நூற்றி ஐம்பது குழந்தைங்கள் ஒரு க்ளாஸ்சில் இருந்தால்க்கூட அத்தனை பேருடைய கவன ஈர்ப்போடு ஒரு ஆசிரியர்களாக மிகச்சிறந்ததாக நடத்த முடியும் அப்படின்னு பார்த்து வியந்த நான் டீச்ச நான் இப்போது ஒரு கணித ஆசிரியராக இருக்கேன் அப்படி நான் இந்த கணித ஆசிரியராக ஆகாமல் இருந்துருந்தேனால் நான் நிச்சயம் ஒரு டாக்ட்ராக தான் ஆகிருப்பேன் ஏன்னால் என்னுடையே வாழ்க்கையின் சில சூழ்நிலைகளுக்காக என்னால் வந்து ஒரு கணித ஒரு ஒரு தா ஒரு மருத்துவராக ஆக முடியல பட் நான் அப்படி ஆகிருந்தேனா நிச்சயம் நான் எனக்கும் அந்த ஒரு சூழ்நிலையால் ஏன்னால் மருவத் மருத்துவத்தின் மேலே இருந்த ஈடுபாடை விட அதை அதற்கான அதை வந்து நான் மாற்றி ஒரு ஒருத்தவர்களுக்கு உதவி செய்கிறது மூலிமாகவோ உதவி அடுத்தவர்களுக்கு நம்ம செய்கிற இதுவை காட்டி காட்டிலும் புதியதை கற்றுக்கிட்டே இருக்கிறது தான் எனக்கு ரொம்பவும் இன்ட்ர ரொம்பவும் விருப்பம் புதுசு புதுசாக நான் கற்றுக்கிட்டுருக்கணும் அப்போ நான் மருத்துவர்னு சொல்கிறத விட ஒரு நோய்க்கான மருந்தை கண்டுபிடிக்கிற ஒரு ம சிறந்த மருத்துவராக தான் ஆகணும்னு நான் நான் நினச்சிருப்பேன் நெ நெ நினைக்கிறேன் கண்டுபிடிப்புகள் எனக்கு மிகவும் பிடிக்கும் ஒருத்தவங்களை பார்த்துக்குறது ரொம்ப பிடிக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு ஒரு நற்பண்பு ஒரு ஒரு நல்ல குண ஒரு நல்ல குணத்தோடு ஒருத்தவங்களை கேரிங்காக பார்த்துக்கணுன்னா ரொம்பவும் பிடிக்கும் என் வா நான் வாழக்கையில் மிஸ் பண்ணதாக நான் அந்த மருத்துவத்துறையை தான் நான் சொல்லுவேன் அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒரு உதாரணத்திற்காக ஒரு குழந்தைகள் குழந்தை மருத்துவராக எடுத்திருக்கலாம் மிகவும் நான் ஆகிருந்தேன் அப்படின்னா நிச்சயமாக நான் ஒரு டெலிவரி செய்யக்கூடிய ஒரு டாக்டராக தான் ஆகிருப்பேன் ஏன்னால் ஒவ்வொரு முறை அந்த குழந்த வெளியில் வர்றது ஒவ்வொரு குழந்தைகளை வெளியில் வர்றதை பார்க்கும்போதும் அது வந்து ரொம்பவும் அழகாக இருக்கும் இந்த உலகத்துலேயே யாராலேயும் அந்த தருணத்தை அவங்களாலே போய் பார்க்க முடியாதுங்றது அவங்க பிறந்த அந்த நொடி தான் அந்த ஒவ்வொரு குழந்தையும் வரும்போது அதுங்கள் அந்த குழந்தையி அந்த குழந்தையுடைய அந்த ஒரு புதிய உலகத்தை வரவேற்கிறத வந்து என்ன எனக்கு ரொம்பவும் பிடிச்சது நான் நான் கண்டிப்பாக ஒரு ஆசிரியராக ஆகலைன்னா மருத்துவராக ஆகிருந்தாக்கூட நான் என்னோடய துறையாக நான் டெலிவரி செய்யக்கூடிய கைனோகாலஜிஸ்ட்டை தான் நான் செலக்ட் பண்ணியிருப்பேன் அவங்க குழந்தை பெற்றெடுக்கிறத பெற்றெடுப்பதன் ஒரு குழந்தைய மொதல் முதல்ல இந்த உலகத்துக்கு வரும்போது அதுடைய அதுடைய அந்த சத்தம் அதுடைய அழுகை அந்த காற்றை முதல் முதலில் சுவா சுவாசிக்கிற அந்த தருணம் அது எல்லாத்தையும் தான் நான் பார்க்கணுன்னு நான் விருப்பப்படணும் விருப்பப்பட்டேன் அதுவாக ஆகணும் கை நல்ல ஒரு கைனோகாலஜிஸ்ட்டாக ஆகணும் அப்படின்றது தான் நான் ரொம்ப விருப்பப்பட்ட ஒரு துறையும் கூட அப்படி நான் ஆசிரியர் ஆகலைன்னா நிச்சயம் நான் ஒரு கைனோகாலஜிஸ்ட்டாக தான் ஆகிருப்பேன்